இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவே ஒரு சுற்றுலாத்தலம்தான் எல்லா பகுதிகள்லேயுமே ஒவ்வொரு நிறையா ஆச்சரியம் ஊட்டக்கூடிய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்காக ஸோ என்னென்ன எடுத்துக்கலான் ஊட்டி அப்படிங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தென்னிந்தியாவில வரக்கூடிய ஒரு பகுதிதான் எல்லா வெளியூர்கள்லேர்ந்தும் மக்கள் வந்துட்டு போவாங்க அந்த இடத்த பார்க்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்க கூடிய இடந்தான் ஊட்டி அப்படிங்குறது அங்கே அங்கே வந்துட்டு தேநீர் குடிக்கிறதுக்காகவே எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க தேநீர் விளையக்கூடிய எடம்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு கோவா அப்படிங்குற ஒரு இடம் இருக்குது ஸோ கோவானாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் வந்து தங்குகிற இடம் அதுதான் நிறையா பீச் அப்படிங்குறது இருக்க கூடிய இடந்தான் கோவா அப்படிங்குறது ஸோ அதை தவிர்த்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஆரோவில் அப்படிங்குறதும் எல்லா பக்க பகுதிகளும் வந்து அங்கேயே தங்கிக்குவாங்க அமைதியாக எந்த வெளினா வெளி மக்களோட தொடர்பும் இல்லாமல் தனியாக தங்கணும் தனியாக இருக்குணும் அப்படின்னு நினக்கிறவுங்க ஆரோவில் அப்படிங்குற இடத்துக்கு போவாங்க அதை தவிர்த்து மைசூர் பேலஸ் அப்படிங்குறது மைசூர் கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய மைசூர் அப்படிங்குற இடத்துல இருக்குது மைசூர் பேலஸ் அப்படிங்குறது ராஜாக்கள் வாழ்ந்துட்டிருந்த இடம் எல்லா தலைமுறையான ராஜாக்களும் அங்கே வாழ்ந்திருக்காங்க இன்னும் அந்த தலைமுறை தொடர்ந்துகிட்டுதான் இருக்குது இன்னும் ராஜாக்களோட பரம்பரை அவங்க வாழ்ந்துகிட்டுதான் வராங்க அந்த இடத்த அது ஒரு டூரிஸ்ட் இடமாவே மாறிடிச்சு ஸோ மைசூர் பேலஸ் அப்படிங்குறது சொல்லாம் இன்னொரு உலக அதிசயங்கள்ல ஒன்று தாஜ்மஹால் அப்படிங்குறது அதுவுமே இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாஜ்மஹால் அப்படிங்குற கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஷாஜஹான் அவரோடய காதலி மும்தாஜ்க்காக கட்டப்பட்ட ஒரு கல்லறை தான் அந்த தாஜ்மஹால் அப்படிங்குறது ஸோ அந்த பகுதியும் பார்க்குறதுக்காக எல்லா பக்கம் இருந்தும் மக்கள் போவாங்க அதை தவிர்த்து கேரளா அப்படின்னு பார்த்துட்டு கேரளா முழுக்க ஒரு சுற்றுலா இடந்தான் நம்ம சொல்லலாம் ஆலப்புழா வயநாடு இந்தமாதிரி நிறைய இடங்கள் கேரளாவிலருக்கு பசுமையாக இருக்கும் நிறையா மரங்கள் ஆறுகள் செடிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடந்தான் கேரளா அதுக்கு பேரே கடவுளோட ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு வச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ அந்த இடங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக பார்க்குறதுக்கு குளுர்ச்சியாக புத்துணர்வாக இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய கப்பல்கள் இருக்கும் கப்பல்ல பயணிக்கலாம் கப்பல்ல தங்கலாம் இந்தமாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆலப்புழா அப்படிங்குறது வயநாடு அப்படிங்குறது அத தவிர்த்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு பெரிய கோவில் அப்படிங்குறது மீனாட்சி அம்மன் கோவில் அந்த காலத்தில் ரொம்ப வருடங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ராஜர் ராஜாக்களால் கட்டப்பட்ட ஒரு இடந்தான் இந்தமாதிரி கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம் அதைதவிர்த்து வேறு என்னென்ன இடங்கள் இருக்குது ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது ஆக்ரா உலக ஏழு அதிசயங்கள்ல வரக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட் அப்படி இருக்கக்கூடிய இடந்தான் ஆக்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்தமாதிரி இடங்கள் இருக்குது நிறைய பீச் அப்படிங்குறதும் நம்ம இந்தியாவில வந்துகிட்ருக்கு ஸோ அதை தவிர்த்து வேறு என்னெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மணாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஜம்மு அண் காஷ்மீர் அந்த சைட் போயிட்டோம்னா குளு மணாலின்னு சொல்லுவாங்க ஃபுல்லா இப்போ தென்னிந்தியாவில இருந்துட்டு வட இந்தியா போறவங்குளுக்கு பார்த்திங்கன்னா அது பனிகள் அப்படின்னு பனி அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அடடா என்னதிது அப்படின்னு ஒரு ஆசையாயிருக்கும் பனி பேஞ்சிட்டிருக்கும் ஃபுல்லா ஐஸ் கட்டியாகதான் இருக்கும் எல்லா பக்கமும் அது கூட விளையாட்றது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சிரியமாயிருக்கும் அந்த சைட் வட நாட்டிலருந்து தென்னிந்தியாவுக்கு வரக்கூடியவங்களுக்குளான் பாக்கும்போது வேறு விதமாகவும் இருக்கும் கோவில்கள் ஆறுகள் இந்தமாதிரி இருக்கும் நம்ம இங்கிருந்து அந்த வட நாட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லா பனிக்கட்டிங்க குளிர் அதிகமாருயிக்கும் ஜம்மு அண் காஷ்மீர் அந்த சைட்லலாம் ஸோ இந்தமாதிரி எடல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கர்நாடகாவில இருக்குது ஹம்ப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கர்நாடகாவில இருக்குது இதெல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பழங்காலத்துலருந்து நிறையா சிலைகள் அதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடந்தான் ஹம்ப்பே அப்படிங்குறது ஸோ அந்த மாதிரி இடத்துரும் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்